எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் வந்து வழிபாட்டுத்தலங்கள் அப்படின்னு சொல்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் திருக்கோயில் தான் அந்த நடராஜர் திருக்கோயிலில் தான் வந்து அங்கே தான் வந்து தேர் திருவிழா நடக்கும் ஆருத்ரா தரிசனம் நடக்கும் அடுத்தது நாட்டியாஞ்சலி நடக்கும் இது எல்லாத்துக்குமே சிறப்புற இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் திருக்கோயில் இப்போ நாங்கள் வசிக்கிற இந்த கிராமத்துடைய இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் வந்து அனந்தபுரீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது இது எல்லாத்தையும் விட இந்த கடலூர் மாவட்டத்துக்கே சிறப்பான திருத்தலம் அப்படின்னு சொல்கிறது வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் திருக்கோயில் தான் அங்கே வந்து பொன்னாலே வந்து வேஞ்சாங்க அந்த நிழல் குடல் வே நிழல் குடம் வந்து வேஞ்சாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இப்போது வந்து அந்த பொன்னால் செய்யப்பட்ட கு அந்த மாளிகை இல்லை ஆனால் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தான் வந்து ஸீரோ க்ராவிட்டியில் இருக்கக்கூடிய க்ராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து அவருடைய கால் கட்டைவிரலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்களில் நம்மளோடைய கலாச்சாரம் மரபு பண்பாடு இதை எல்லாம் எப்படி பங்களிக்குது அப்படின்னு பார்த்தா எந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து அந்த க கடலூரில் நடக்கக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலுக்கு வந்து நாட்டியாஞ்சலி பண்ணுறத்துக்கும் பரதநாட்டிய கலைஞர்கள் வந்து எல்லா ஊர்கள்லேருந்தும் வந்து பங்களிப்பாங்க சிறப்பாக வந்து அதை நடத்தி கொடுப்பாங்க பத்து நாள் வரையும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அதேமாதிரி ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பங்குனி திருவிழாவும் வந்து சிறப்பாக வந்து நடக்கும் அந்த தேர்த்திருவிழாவில் வந்து கோடான கோடி மக்கள் வந்து அந்த நடராஜரை வந்து தரிசிப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த ஆடல் கலைஞரை வந்து பா பார்க்கும்பொழுது அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்புகிறாங்க அதேமாதிரி அந்த ஆருத்ரா தரிசனம் சொல்லி நடக்கக்கூடிய விடிய விடிய நடக்கக்கூடிய அந்த அபிஷேக நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப முக்கியமான நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு தொடர்பான விஷயம் ஏன்னால் தொன்றுத்தொட்டு நம்ம காலங்காலமாக வந்து இதை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கம்போது இது வந்து அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கும் அடுத்த சாரார்களுக்கும் வந்து வந்து இது நமக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இந்த விஷயத்த வந்து பண்ணுறோம் இது பண்ணும்பொழுது நம்ம வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் பயனடைகிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்கிறது மூலிமா இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலை வந்து இன்னும் பல வருடங்கள் வந்து இதோடைய சிறப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதேமாதிரியே அந்த பரதநாட்டியக் கலை அப்படிங்குறது அழியாமல் இன்னும் நிலையாக நிற்குது அப்படிங்கறத்துக்கு இந்த சிதம்பரம் நடராஜரும் வந்து ஒரு சான்றுன்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது நமக்கு அதுவும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடந்துகிட்ருக்கு இந்த ரெண்டு கலை நிகழ்ச்சியும் இங்கே நடக்கும் ப்ளஸ் இந்த திருவிழா மூலிமா வந்து மக்கள் எல்லாேருமே வெளியூர்லேருந்து வெளிநாட்லேருந்து எல்லாேருமே இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்க்கறதுக்காக வருவாங்க அதேமாதிரியே சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்கிற அந்த வில்வ இலை ரகசியம் காற்றுனால் ஏற்படக்கூடிய கோயில் ஏற் வந்திருக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிறத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதத்தில் காற்றுக்கான கோயில் வந்து சிதம்பரம் தான் அதனால் அதையும் வந்து நம்ம கொண்டாடிகிட்ருக்கோம் இதனுடைய வரலாறு அப்படின்னு சொல்ல நம்ம பார்க்கும்பொழுது சிதம்பரம் கோயிலில் வந்து நம்மளுடைய மூலவராக இருக்கக்கூடிய இந்த நடராஜர் நடராஜர் கோ இருக் அவர்தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களுக்கும் சிறப்பானதாக வந்து அந்த சிதம்பரம் மக்கள் வந்து நம்பிகிட்ருக்காங்க நம்மளோட கடலூர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து முக்கியமான திருவிழாவா கொண்டாடுகிறதும் அந்த கோயிலோடைய நிகழ்ச்சி தான் இதில் இங்கே அதாவது நெய்வேலி நெய்வேலி சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து தைப்பூசம் த திருச்ச இங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயில் வந்து ரொம்ப வேலுடையான் பட்டு கோயில் அப்படின்னு சொல்கிற அந்த மு கோ முருகன் கோயிலும் வந்து ரொம்ப சிறப்பாக தைப்பூச பூஜை வந்து ரொம்ப இயல்பாக எல்லாமே நல்லா நடத்துவாங்க அந்த தைப்பூசம் கோயிலில் குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய பக்தமார்கள் வந்து பால் குடம் தூக்கியும் காவடி எடுத்தும் இந்த கோயிலில் வந்து அவுங்கவங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க இங்கே இதுதான் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இ ரெண்டு திருத்தலங்கள்